நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து வரையிறத்துக்கு ஆரம்பித்தேன் எனக்கு ஏன் வரைய பிடிக்கும் அப்படினா எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து சூப்பராக வரைவாங்க எல்லாரோடய ஃபோட்டோவையும் பார்த்த மாதிரியே வரஞ்சு கொடுப்பாங்க அவங்கள பார்த்து நமக்கும் அந்த மாதிரி வந்து வரையணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சு எனக்கு வந்து வின்ஸெண்ட் அவங்களோட ஆர்ட்டிஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது ஒன்று ஒன்றுமே அப்போ உள்ள ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஆர்ட்டாக இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏனால் அந்தளவுக்கு அவங்க வரைஞ்சிருப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்